ஆ யெஸ் கம் இன் டேக் யுவர் சீட் ஆ சொல்லுங்கள் மேம் அப்படியா என்ன ஸ்டாண்டர்ட் உங்கள் பையன் என்ன முடிச்சுருக்காங்க அப்படியா டென்த்தில் என்ன மார்க் எடுத்துருக்கான் ம் என்ன க்ரூப் எதிர்பார்க்கறிங்க அட்மிஷன் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் க்ரூப்புக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் க்ரூப் கிடைக்கும் மார்க் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கு ரிட்டர்ன் டெஸ்ட்டு இருக்கும் ஆ ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கு ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் வந்து டென்த்து சிலபஸ்தான் அதை அவன் படிசிட்டு வர சொல்லுங்கள் டென்த்து சிலபஸ்ஸு எதாச்சும் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் வந்து ஹை ஸ்கோர் எடுத்தானா ஆ ஓகேப்பா க்ரூப்புக்கு சீட் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படி இல்லன்னா தேர்ட் க்ரூப்தான் கிடைக்கும் அவனை மெயின்னா ஷோஷியல் சயின்ஸு சயின்ஸு மேக்ஸு இது மூணு தான் மெயின் சப்ஜெக்ட்டு இதில் ஃபுல்லாக கான்சென்ரேட் பண்ண சொல்லுங்கள் டெஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் நடக்கும் மேம் ஆ உள்ளே அலோட் கிடையாது மேம் நீங்கள் பசங்களை விட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறோம் ஆ அதுக்கு நெக்ஸ்ட்டு டே ரிசல்ட் அனோன்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறோம் நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம் இல்லை மேம் நேராக தான் மேம் வரணும் ஆ ஓகே தேங்க் யூ மேம் ஆ ஓகே உங்கள் பையன் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் நல்லா எழுதுனான்னா கண்டிப்பாக நாங்கள் பயாலஜி க்ரூப் கொடுத்துருவோம் ஆ சரி ஓகே வாங்க மேம் ம்ம் தேங்க் யூ